நான் வந்து சென்டிமெண்ட்டான படம்னா ரொம்ப பிடிக்கும் அதலாம் பார்ப்பேன் நல்லா என் குமரன் சன் ஆஃப் மஹாலெட்சுமியில் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் எனக்கு அம்மா சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இல்லை அதனால எனக்கு ரொம்ப அழுவ வரும் அந்த படத்தைப் பார்க்கும்போதுலாம் ரொம்ப அழுதுருவேன் அதுமாரி படம்லாம் பார்க்கும்போது அழ வரும் ஆனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் கூட அந்த ஜெயம் ரவி அவங்க அப்பாக்கிட்டே சொல்வார்ல இப்போ கூட உங்கள் கை என் கைக்குள்ளே தான்ப்பா உங்கள் கைக்குள்ளே தான்ப்பா இருக்குது அப்படினு சொல்வான் அந்த நிமிஷம் எனக்கு அப்படியே பயங்கரமாக அழுதுருவேன் அழுதுட்டேன் இந்தமாரி சென்டிமெண்ட்டான படம்லாம் ரொம்ப பார்ப்பேன் விரும்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாசமாக இருப்பாங்கள்ல அந்த மாரி படமும் பார்ப்பேன் எனக்கு சென்டிமெண்ட்டா படம் தான் ரொம்பவே பிடிக்கும் அதுமாரி படம்தான் பார்ப்பேன் உட்காந்து நான் அழுது பாக்கிற பாக்கிற படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்